ஆ ஹலோ சொல்லுங்கள் யாருப்பா அது ஆ ஆமாங்க ஆ ஆமாங்க நீங்கள் இந்த தடவை கத்திரிக்காய் தக்காளி நிறைய வந்திருக்குங்க

ஒரு மூட்டை கணக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்து ஐந்நூறுரூவா வருங்க அதுக்கு மேலேயும் வருங்க ஆமாங்க

அப்படி வரும்போது பத்து ரூபா பன்னெண்டு ரூபாக்கு மேல் வருங்க ஒரு மூட்டை கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐந்நூறுரூவா அந்தமாதிரி போடுறோங்க இப்போ பத்து மூட்டை அதிகமாக அந்தமாதிரி அதிக மூட்டை வாங்கும்போது நாங்கள் அதிகமாக போடுவோம்ங்க

நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நாங்கள் வந்து இறக்கி விடுவோங்க எத்தனை மூட்டை வேணும் இதெல்லாம் கரெக்டாக சொன்னிங்கன்னால் நாங்களே வந்து இறக்கிருவோம் வண்டி வைச்சு இல்லை இல்லைங்க எல்லாமே விளைச்சது க செடிலேருந்து பறித்து அப்படியே பண்ணுறதுதாங்க மூட்டையாக தர்றதுதாங்க வேறு வெங்காயம் இருக்குதுங்க பீன்ஸு கேரட்டு இருக்குதுங்க அது ஒவ்வொன்றுக்கும் என்ன இதில் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போய்கிட்ருக்குதோ அந்த மாதிரிக்கு கொடுப்போங்க அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஆ அதெல்லாம் இல்லைங்க ஆமாங்க நாங்கள் அப்புறம் எப்படிங்க கொடுப்போம் இல்லைங்க அதெல்லாம் மாட்டோங்க பண்ணமாட்டோங்க நாங்கள் வியாபாரம் பார்க்கணுமில்லைங்க கொடுக்கும்போது நானும் கூட வருவேங்க பார்த்து பேசிகிட்டு வருவேங்க ஆ ஆ சரி ஓகே

ஆ சரி வச்சுட்றேன்